ஆ ஆமாம் சொல்லுங்கள்

ஆ சரி இந்த வாரம் இந்த வாரம் சனி ஞாயிறுலருந்து எல்லாருமே குடும்பத்தோட கிளம்புறோங்க சார் அந்த அதில் வேக்கன்சி இருக்கு அதில் இடம் இருக்கு நீங்கள் எத்தனை பேர் சார் நீங்கள் ஓகே தனி பஸ் தரலாம் இப்போ உங்களுக்கு ஏசி போடனுமா இல்லை வித்தின் ஏஸி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பண்ணனும் சார் டோடல்லாக சார் நான் கொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் இப்போ நீங்கள் எத்தனை பேர் இல்லை எந்த மாதிரி பஸ் அது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணிவிடலாம் சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் புக் பண்ணிறனும் ம் ஓகே சார் வெள்ளிக்கிழம நைட் ஓகே சார் ம் ஆமாம் சார் சரி ஓகே சார் ம் ஆமாம் சார் நாங்கள் வீட்டுக்கே பஸ் அமிச்சிருவோம் நீங்கள் ரிட்டன் வந்து கொடுத்துடுவோம் சார் ஓகே ஓகே நன்றி